நான் வந்து இப்போ காலேஜ் தான் படிச்சிக்கிட்யிருக்கேன் ஆனால் இப்போ காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா ஒரு வேலை பார்க்கணும் எப்படியாருந்தாலும் ஒரு வேலைக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அது எந்த வேலை நம்மளுக்கு பிடிச்ச வேலையாக தான் நம்மளுக்கு பண்ண தோணும் எதாவது வேலை பார்க்குறதுனா கூட அந்த வேலயை நம்ம பிடிச்சி பண்ணா தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணலாம் அப்படி நான் காலேஜ் படிச்சு முடிச்சதுகப்புறமா ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படினா அது எந்த வேலையாக இருக்குன்னா எனக்கும் சரி எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் சரி டாக்டர் படிக்கணும்னு தான் ஒரு ஆசை அந்த டாக்டர் வேலைக்கு போகணும்னு தான் எனக்கும் ஆசை இப்போ நான் படிச்சு முடிச்சதுக்கப்புறமா டாக்டர் வேலைக்கு போகிறேன் அப்படினா கூட அது வந்து நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக அதை பிடிச்சி நான் பண்ணுவேன் இப்போ ஒரு ஒரு இதுவுமே ஒரு ஒரு பேஷண்ட் இப்போ வராங்க அப்படினா கூட அவங்கள்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் கேர்ஃபுல்லாகவும் பேசி பழகி அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ எந்த விதத்துலப் போய் எப்படி சரி பண்ணலான்றதை நான் நான் நல்லா க்ளீயராக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் அதை சூஸ் பண்ணுவேன் இப்போ டாக்டர் வேலைக்கே போகிறோம் அப்படின்னா கூட எப்படியாருந்தாலும் பணம் ரொம்ப செலவாகும் தான் அந்த வேலைக்கு போனதுக்கப்புறமா அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச வேலை அப்படினா அந்த பணம் செலவு பண்ணுறதுலாம் ஒரு இதாகவே தெரியாது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்மளுக்கு பண்ண தோணும் இப்போ டாக்டர் வேலைக்கு நான் போனதுக்கப்புறமா இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க அப்படினா அவங்களுக்கு இப்போ ஷுகரோ இல்லை எதோ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படினா கூட அந்த இடத்துல இப்போ முட்டியில அப்படி அடிபட்டுருக்கு அப்படினா அங்கே என்ன பண்ணனும் சீக்கிரமாக சரியாகும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சு அவங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாகுறதுக்கு என்ன வழியோ அதெலாம் செய்வேன் இப்போ எனக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ன்னா அந்த வேலையில் இப்போ ஒரு அடிபட்டு இப்போ வராங்க அப்படினா இந்த டாக்டர்க்கிட்ட போனதனால தான் எனக்கு சீக்கிரமாக சரியானுச்சின்னு அவங்க வாயிலருந்து வரணும் அது ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாரும் என் கிட்ட வந்து ட்ரீட்மென்ட் பார்த்துக்குறது தான் எனக்கு ஒரு எதிர்பாப்பு ஒரு ஆர்வம் ஒரு ஆசை எல்லாமே அதில் தான் இருக்கு இப்போ சில டாக்டர் சில டாக்டருன்றதில்லாம சில ஹாஸ்பிட்டல்ல பார்த்திங்கனா பணத்துக்காக தான் இயங்குது இப்போ பணம் கொடுத்தா தான் நான் ஆப்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலம தான் இந்த உலகத்தில் இருக்கு ஆனால் பணத்துக்காக நான் அப்படி பண்ண மாட்டேன் பணத்துக்காக பண்ணாம வர மக்களுக்காக அவங்க ஏழையாக இருக்குமோ ஏழையாக இருந்தானாக்க அவங்க எப்படியோ அவங்க மூலியமாக போய் அவங்களுக்கு சரி பண்ண பார்ப்பேன் இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு அது வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப பணம் தேவைப்பட்டுச்சு அந்த நேரத்தில் எங்கள்கிட்ட பணம் அவ்வளோவா இல்லை பணம் வசதி இல்லாததுன்றதுனால அப்போதிக்கு நாங்கள் அவ்வளோவா க்ளீயர் பண்ண முடியாமல் தான் சும்மா நார்மலாக சின்ன சின்ன டெஸ்ட்டு மட்டும் எடுத்துட்டு பார்த்துட்டு வந்துவிட்டோம் இதே பணம் இருந்துருந்தா என்ன பண்ண சொன்னாங்களோ அதை பண்ணி நாங்கள் அப்போவே க்ளீயர் பண்ணி நாங்கள் அழைச்சிட்டு வந்துயிருப்போம் அதே மாதிரி எனக்கு எங்களுக்கு வந்த நிலம மற்றவங்களுக்கும் வந்துரக் கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் ஒரு நல்ல டாக்டராக எப்போதுமே போறாடுவேன் இப்போ நான் அந்த டாக்டர் வேலைக்கு போகிறேன் அப்படினா என்ன ஒரு நாலஞ்சு பேர் நல்ல டாக்டர் அப்படினு சொல்லணும் இவங்க கிட்ட போனோம்னாக்கா சீக்கிரமாக குணமாயிடும்ப்பா இவங்க கிட்ட அவ்வளோவா காசும் செலவாகாது அப்படின்னு என்ன பார்த்து ஒரு நாலஞ்சு பேர் சொல்கிற மாதிரி தான் நான் நடந்துப்பேன் அதனால் தான் எனக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை இப்போ எனக்கும் சரி எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி என்ன எதனால் டாக்டர் படிக்கணும்னா இப்போ எல்லா எல்லா இடத்துலயும் ரொம்ப பொய்யாகவும் பணத்துக்காகவும் தான் பழகுறாங்க அதே மாதிரி ஏ அந்த அதே மாதிரியே எல்லாரும் இருந்துரக் கூடாது யாராவது ஒருத்தவங்களாவது ஏழை மக்களுக்காக போறாடணும் ஏழைக்காக இருக்கணும் முடியாதவங்க வராங்கன்ற போது நம் என்னால் முடியல நீங்கள் வேறு எங்கேயாவது போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லாமல் முடியாதவங்களுக்காகவாவது நம்ம அவங்களை குணப்படுத்துறதுக்கு நம்ம வேலை பார்க்கணும் அதனால் தான் டாக்டர் ஆகணுன்றது தான் ஆசை இப்போ ஒருத்தவங்க முடியாத பேபேஷண்ட் ரொம்ப ஏழை அவங்க நம்பள்கிட்ட வராங்கன்னா பணம் இருந்தா தான் நான் இதை பார்ப்பேன் பணத்தை ஃபர்ஸ்ட்டு வைங்க அப்படின்னு சொல்லாமல் அவங்கள்கிட்ட இல்லன்றதை தெரிஞ்சிக்கிட்டு அவங்க மூலியமாக போய் அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணனுமோ பண்ணி எல்லாத்தையுமே சரி செஞ்சு அனுப்பனுன்றது தான் என்னோட ஆசை அவங்க சொல் அவங்க வாயால் வர அந்த ஒரு நாலஞ்சு நல்ல வார்த்தையை நம்ம கேட்கும் போது இதை தவிர வேறு என்ன வேணும்ன்ற மாதிரி தான் இருக்கும் அதுக்காக தான் நான் போறாடுவேன் அதை தான் நான் எதிர்பாக்குறேன் இப்போ டாக்டர் வேலைக்கே போணுன்னா கூட டாக்டர் வேலைக்கு நான் போனா அந்த ஒரு நாலஞ்சு நல்ல வார்த்தைக்காக தான் நான் எதிர்பாக்குறேன் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் பணம் இருந்தா தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறமா தான் என் பையன் பொழச்சான் என் பொண்ணு பொழச்சாங்க ஏன் பொண்ணுக்கு இந்த மாதிரி நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு அந்த அந்த மனுஷங்களால் வர பேச்சை இன்னும் ஒரு நாலு பேர் கேட்பாங்க அந்த நாலு பேரும் என்ன தேடி வரணும் என்கிட்ட காட்டுணுனாக்கா என்கிட்ட காம்ச்சோனாக்கா சீக்கிரமாக சரியாயிடும் இப்போ எதாவது இரு பிரச்சனனாக்கூட உடம்புல இந்த டாக்டர்கிட்ட போய் காம்ச்சோனாக்கா சரியாயிடும் அப்படின்றது அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் டாக்டர் ஆகணுன்னு ஆசை படுறேன் அது தான் என்னுடைய எதிர்பார்ப்பும் சரி